இன்றைக்கு பார்த்தமுன்னாங்க பழைய காசுகள் அப்படினாவே அதுக்கு சேகரித்து வச்சுருக்குற வரைக்கும் நல்லா இருந்ததுங்க இப்போ முதலலாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்தி வச்சுக்கிறேங்க இருபது காசு பத்து பைசா அஞ்சு பைசா இந்த மாதிரி காசுகள் கொஞ்சம் இருக்குதுங்க என் கிட்டே நான் இப்போ என்னெனாங்க அந்த காசு அன்றைக்கு வந்து செலவு பண்ணிகிட்டு இருந்தேங்க இன்றைக்கு வந்து அதை நான் சேர்த்திதான் வைக்க முடியுமோ சேர்த்தி வச்சு அது ஒரு பிரியத்துக்காக சேர்த்தி வச்சுக்கிறேங்க இன்னொரு விஷயம் என்னெனா மறுபடி அதை செலவு பண்ணுறக்கு வாய்ப்பு இல்லைங்க ஆனால் அந்த காசுகளை வந்து இப்போதைக்கி வச்சுக்கலாம் அது ஒரு ஆசையாக பிரியமாக நான் வச்சுட்டு இருக்கிறேங்க அப்புறம் என்னோட நண்பர்களும் வந்து ஒருநாள் வந்தாப்புலேங்க அந்த நண்பர் பார்த்துட்டு அந்த காசுகளை எல்லாம் பார்க்கும்புடி என்ன இத்தனை காசு வச்சுருக்குற அப்படினு சொல்லி கேட்டாப்புலே நான் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்தி வைச்சேன் ஃபர்ஸ்டு வந்து நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த காசுலேயே நான் கொஞ்சம் வச்சு செலவு பண்ணின காசெலாம் இது இருந்த இடம் எனக்கு தெரியல இன்றைக்கு பார்த்தமுனா இன்றைக்கு இன்றைக்கு சூழ்நிலைக்கி அந்த காசுக்கு வந்து செலவு பண்ண முடியாது அதுக்கு ஓசரம் நான் பிரியமாக வச்சுருக்கிறேன் அப்படினு சொல்லி என் நண்பர்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் நண்பர் வந்துட்டு சரி நான் இந்த காசில் வந்து நான் சேர்த்தி வைக்கணும் சொல்லி என்னோட நண்பர் சொல்லிட்டு இருந்தாப்பில சரிப்பா நீ அப்படி சேர்த்து வைக்கிறதுனால் நல்லது தான் எனக்கு இது ஒரு பிரியத்துக்காக சேர்த்தி வைச்சேன் இனி வர்றவங்க பார் நீயே இந்த காசை பார்த்ததும் என்ன சொன்ன காசை பார்த்ததும் உனக்கு ஒரு பிரியமாக கேட்ட எதுனால் என்ன இந்த காசெலாம் வச்சுட்டு இருக்கிறியா அப்படினு சொல்லி இப்போ கேட்டயில்லை ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு ப பையன் இன்றைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து அந்த காசு பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்காண்டியே நான் இப்போ காட்டணும்ங்கிறக்காக வச்சுருக்குறேன் ஒருசில பசங்களுக்கு ஒருசில குழந்தைகளுக்கு நான் காட்டியிருக்குறேன் அவங்க அதே எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுக்கலாங்கிற விருப்பத்தோடு இருந்தாங்க அது கடையில் கொண்டு போனீங்கனால் அது கடையில் வாங்க மாட்டாங்க தம்பினு சொல்லி வாங்கி வச்சுருக்கிறேன் என் கையில்தான் இருக்குது அது வந்து எனக்கு ஒரு பிரியத்துக்காக